ஹலோ பல்லடம் அன்னலட்சுமி உணவகம் தானேங்க ம் சரி ம் சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குங்க மதியத்துக்கு ஃபுல் மீல்ஸ் வெஜ்ஜு மீல்ஸ் சரிங்க ஓகே ஃபுல் மீல்ஸ் வெஜ்ஜு மீல்ஸ் எவ்வளோ நான்வெஜ் மீல்ஸ் எவ்வளோ ஓ சரிங்க சரிங்க வேறு என்னங்க இருக்குது சாப்பிட்றக்கு தக்காளி சாப்பாடும் பிரியாணிங்களா சரிங்க எனக்கு வந்து ஒரு நான்வெஜ் மீல்ஸ் ஒன்றுங்க ஒரு பிரியாணி அப்புறம் ரெண்டு ஆம்லெட்டுங்க ஆமாங்க ம் ஆமாங்க ஆ சரிங்க வேறு என்ன இருக்குது வேறு ஐட்டம் எதாச்சிங்களா ஆ அதெல்லாம் வேண்டாங்க இது போதும் இது வந்து நான் எனக்கு பண்ணல என் ஃப்ரெண்டு ஒருத்தங்களுக்கு பண்ணுறேன் அவங்க அட்ரஸ் நான் சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கிறிங்களா

இருபத்தெட்டு சிவன் கோயில் சித்தம்பலம் பிரிவு சித்தம்பலம் பல்லடம் ஆமாங்க நீங்கள் வந்து அந்த உடுமலை ரோட்டில் வந்திங்கன்னால் அங்கே வந்து ஒரு உடுமலை ரோட் பிரிவு இருக்குதுங்களா சித்தம்பலம் பிரிவு அதுலேருந்து உள்ளே போனிங்கன்னால் சிவன் கோயில் வரும் சிவன் கோயிலுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் அவங்க வீடு நீங்கள் வந்து போகிறப்ப அங்கே ஃபோன் பண்ணிங்கன்னால் நான் வந்து அவங்க உங்களுக்கு ரூட் சொல்லிடுவாங்க ஆ காண்டெக்ட் நம்பர் சொல்லட்டுங்களா ம் தொண்ணூத்தொம்பது இருபத்தெட்டு தொண்ணூற்றெட்டு நாற்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு அறுபது ம் ஆமாங்க நீங்கள் அங்கே சித்தம்பலம் பிரிவு போய்விட்டு ஒரு ஃபோன் பண்ணுங்கள் அங்கே இருந்து அவங்க வந்து சொல்லுவாங்க ஆ சரிங்க எவ்வளோ நேரம் ஆகுங்க டெலிவரி ஆகுறதுக்கு இருபது நிமிஷங்களா சரிங்க ஓகே ஓகே ஓகே பரவாயில்ல இருபது நிமிஷம் ஓகே

ஆ சரிங்க ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க நான் வந்து கேள்விப்பட்டேன் உங்கள் ஹோட்டல் வந்து சாப்பாடு நல்லா இருக்கும்னு அதனால தான் நான் வந்து உங்கள் உணவகத்தில் வந்து ஆட்ரு பண்ணுறேன் ம் சரி கண்டிப்பாக பண்ணுறேங்க இனிமேல் ஆ சரிங்க சரிங்க நீங்கள் எதாச்சும் இதுன்னால் கால் பண்ணலாம் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னால் அவங்க ரூட் சொல்லிடுவாங்க